நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பதினெட்டாயிரத்து ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி முப்பத்தாறு ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து நாநூற்றி முப்பத்து எட்டு